கடலூர் மாவட்டத்தில் சுகாதாரத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக அதாவது வருஷத்துக்கு ஒருவாட்டி ஒரு டைம் ஒரு டீம் வந்து வீடு வீடாக வந்துகிட்டு தண்ணீர் தேங்கிருக்கா ஸோ வீட்டு வீட்டு சைடில் தண்ணி தேங்குகிற மாதிரி இடம் விடக்கூடாது ஸோ அதனால் கொசுக்கள் மிக்கும் ஸோ அதனால் சம் டெங்கு மலேரியானு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறங்க ஸோ சுகாதாரத்தை கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசாங்கம் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன் வந்து செய்கிறாங்க ஸோ அது ஒரு விஷயம் பிளஸ் அப்புறம் இப்போ முதியோர் இல்லங்கள் நிறைய வந்துருச்சு முதியோர் இல்லங்களில் வயசானவங்க ஆதரவற்றவங்களை வந்து அந்த முதியோர் இல்லங்களில் வச்சு இப்போ கவர்மெண்ட்டே நல்லபடியாக பார்த்துக்குது ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்